இந்தியா பொருளாதாரம் எக்னாமி வந்து கடந்த ஒரு பத்தாண்டுகளாக நல்லா வளர்ந்துருக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்தியாவோட முதுகுத்தண்டே வந்து விவசாயம் தான் விவசாயம் பால் உற்பத்தி அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் அது மாதிரி இருக்கிறதுனால அதுதான் ஃபஸ்ட்டு அப்புறம் இண்ட்ரஸ் இண்டஸ்ட்ரீஸு விவசாயம் தொழில் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் எது இருக்கோ அதனால நல்ல பயன் இருக்கு நம்ம பொருளாதாரம் நல்ல பூஸ்டாகவும் அப்புறம் வந்து அயன் ஸ்டீல் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது ஸ்டீல் பிளான்ட் ஒன்று சேலம்ன்ட்டு ஒரு ஊரில் அது இருக்குது அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் பேங்கிங் அது வந்து இந்த கூகுள் பே ஃபோன்பே அதெலாம் வந்து ரொம்ப ஈஸி ஆகிருச்சி மக்களுக்கு வந்து இப்போது பணம் பரிவர்த்தனை பண்ணுறத்துக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரீ ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏதாவது கொடுத்தல் வாங்கல் பிசினஸ்க்கு ஏதாவது கடைக்கு போனால் அல்லது பேங்குக்கு ஏதாவது அனுப்பினுனா ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்டர்நெட்டு இருக்கிறது ரொம்ப பயன்தான்